நாங்கள் நாங்கள் சாயந்தரம் தான் மீன் பிடிக்க போவோம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி தூண்டில் மீன் பிடிச்சா போட்டு வைக்கிறதுக்கு பை அந்த மீன் முள்ளில் குத்தறதுக்கு மண் புழு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் எங்களுக்கு தெரிஞ்ச இடமெல்லாம் இருக்குது அங்கே போய் புழுவை ஒரு ஒரு அளவுக்கு எடுத்துக்குவோம் அது எடுத்து அதை புழுகளை கோத்து தூண்டிலில் கோத்தி மே ஆத்தில் போட்டு மீன் எந்த பக்கம் மேய்ச்சல் நிறையா இருக்குதோ அந்த பக்கம் பார்த்து நாங்கள் போட்டு மீன் பிடிச்சிக்குவோம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு மூணு கிலோ அளவுக்கு பிடிச்சிருவோம் ஆச்சுங்களா அது அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து நான் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் போனாக்க எங்களுக்கு சக்ஸஸ் அதாவது நிறைய தண்ணி இருந்தாக்கா எங்களுக்கு மீன் பிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் குறச்ச தண்ணியாக இருக்கும் போது நாங்கள் அந்த தூண்டிலுக்கு கொஞ்சம் ஒரு முழத்துக்கு மேல் ஒரு பெண்டு பெண்டுன்னு சொல்லுவோம் அதாவது வெயிட்லெஸ் அதை ஜாய்ன் பண்ணிவிட்ருக்குவோம் அந்த மீன் முள் முள்ளில் இருக்கிற புழுவை கடிக்க வரும் போது கடித்தாக்கா அந்த பெண்டாக இருக்கிறத கீழே முழுங்கும் இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணுவோம் சரி மீன் மாட்டிடுச்சுன்னு சொல்லி மேலே எடுத்தாக்கா அந்த மீன் முள்ளில் அந்த ம மீன் எந்த சைஸ் வேணுமுன்னா இருக்கலாம் மாட்டியிருக்கும் எடுத்து நாங்க பையில் போட்டுக்குவோம் ஒரு அரை மணி நேரத்துக்குள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவில் பிடிச்சிக்குவோம்